ஹலோ ஹலோ சொல்லுங்கப்பா என்ன மீனெலாம் எப்படி போகுது எங்களுக்கு நீங்கள் வலித்த மீன் வேணும் மீன் வேணும்மா எங்களுக்கு சமைக்கிறத்துக்கு ஐய்யம் வஜ்ர மீன் வஜ்ரம் மீன் ஆ சரி அப்போ சிலேபி மீன் போடுங்கள் வறுவல் போடுறதுக்கு ஒரு நாலு கிலோ போடுங்க எழுதி லிஸ்ட்டு போடுறீங்களா அது நீங்கள் வாங்கிறீங்களா இல்லை நீங்கள் வளர்த்துக்குறீங்களா மீன் குளத்துல வாங்கி ரெண்டுன்னு பல ஐஸ் பாக்ஸ் எதுவும் போட்டு வச்சுருந்து பழசு எதுவும் கொடுத்துறாதீங்க ஆ இருக்கட்டும் அ நாங்களே இங்கே வாங்கிக்கலாம் பழைய மொதல் வியாபாரம் காலையில் பழசு வாங்கி விடலான்னு பழைய மீன் வாங்கிட்டு வருவாங்க கொச கொசன்னு இருக்கும் சரி சரி அப்போன்னா சரிங்க ஆ அது மீன் அதுக்கு இது போடுறதுக்கு மாவு கொடுத்துருங்க கொஞ்சம் சேர்த்து அந்த இது மிளகாத்தூள் மசாலாலெல்லாம் ஏன் மீன் கடையில் தருவாங்களே ஆ சரி வாங்கி வச்சுருக்கீங்கள்ல கொடுங்க அதையும் சேர்த்து அந்த மீனுக்கு உள்ள அளவை கொடுத்துருங்க வஜ்ரம் மீன் அப்புறம் சிலேபி மீன் போடுங்க வறுவல் போடுற மாதிரி அது இல்லாமல் இறாலு ஒரு கிலோ போடுங்க உலரு மீன் ஒரு கிலோ கொடுங்க உல உலர் மீன் உலர் உலர் மீன் உலந்த மீன் கொடுங்க உலர வைச்சது ஆ ஒரு கிலோ ஆ கருவாடு ஒரு கிலோ கருவாடு கருவாடு நெத்திலிக் கருவாடு ஒரு கிலோ கொடுங்க ஆ ஆ ஆயிரத்து ஐந்நூறு என்னம்மா ஒரேடியாக சொல்கிறீங்க ஏம்மா நானூறுரூவாய்க்கி ஐந்நூறுரூவாய்க்கி நான் வாங்கிட்டு வர்றேம்மா இராமேஸ்வரத்திலேயே நான் போய்விட்டு இதில் பூம்புகார் ஆ ஐயோ கடவுளே நான் பூம்புகாரில் போய் நானூறுரூவா ஐந்நூறுரூவாய்க்கி தாம்மா வாங்கிட்டு வருவேன் அது நாலு அஞ்சு நான் மெனக்கெட்டா போகிறோம் டூர் போகயில் வாங்கிட்டு வர வேண்டியது தான் ம்மா ம்மா அச்சச்சோ இவ்வளவு ரேட்டு வித்தியாசமாக சொல்கிறீங்க பரவாயில்ல சரி ஒரு கிலோ மட்டும் கொடுங்க நாங்கள் அடுத்து வாங்கிக்கிறோம் ஆ சரிங்க கொழம்பு வச்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு ஆ சரி சரி சரி சரி சரிங்க அது ஒரு ஒ ஒரு வாரம் ஆகும்மா ஆமாம் சொன்னால் தான் அப்புறம் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி வைப்பீங்க கருவாடெல்லாம் இந்த ரெண்டு நாள் மழையில காய வச்சு எக்ஸ்ட்ரா இருந்தாலும் குளத்துல போட்டு வைங்க எடுத்துக்கலாம் ஆமாம் வந்துடுவேன் ஒரு வாரம்னு சொன்னாலும் ரெண்டு மூணு நாளில் வந்துடுவேம்மா சரிங்க ஆ வர்றோம் சரிம்மா சரிம்மா வைச்சுரும்மா சரி